தமிழ்மொழியை பொறுத்தவரைக்கும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இயல்பாகவே நமக்கு பேச வந்துவிடும் ஏன்னால் தமிழ் நம்மளோட தாய் மொழி இதெல்லாம் மற்றவங்க சொல்லித்தரணுமா சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை இயல்பாகவே நம்ம பிறந்ததுலருந்தே நம்ம பேசி பழகிறது தான் அப்பா அம்மா அண்ணண் தம்பி தாத்தா பாட்டினு ஆனால் இது யாரையும் குத்த சொல்லித்தரணும்னு அவசியமெலாம் இல்லை அதேபோல் மொழியில் அனுபவம்னு பார்த்தா என்ன வாழ்க்கையில் தமிழ் இருந்தால் எங்கேயுமே தமிழன் எங்கே இருந்தாலும் பிழச்சிக்குவான் அது போதும் அதனால நம்ம தமிழ மட்டும் விட்டுறாம தமிழ் மொழியை இன்னும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் வளரும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் த முதல் மொழி நம்ம தமிழ் மொழி தான் அது விடுற கூடாது தமிழே வாழ்க